விருந்து வச்சுருந்தேன் நானு நல்ல பிரியாணி செஞ்சு பச்சடி செஞ்சுருந்தேன் ஜாமுன் செஞ்சேன் பாப்பா ஹெல்ப் பண்ணால் எல்லா ஜாமுனுக்கு மாவெல்லாம் பிசஞ்சி ஜாமுன் செஞ்சேன் எங்கள் அண்ணன் பையனுக்கு மருமகளுக்கும் விருந்து வச்சுருந்தோம் நாங்கள் அப்போ வந்துட்டு நல்லா பிரியாணி செஞ்சு சிக்கனு மசாலா போட்டு பாப்பா தான் எல்லாம் போட்டு கொடுத்தா நா நா ஹெல்ப் பண்ணால் பாப்பாவும் நானும் பண்ணேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் இது சேமியா செஞ்சோம் பாயாசம் சேமியா பாயாசம் செஞ்சோம் ஜாமுன் செஞ்சோம் அப்புறம் இது சிக்கனு மசாலா போட்டு சிக்கன் வறுத்து அது வச்சோம் பச்சடி செஞ்சுருந்தோம் அப்புறோம் பூ பழம் இதலாம் வாங்கிக் கூட இ போட்டோம் சாப்பாடு கூட சூப்பரா செஞ்சுருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படினு சொன்னாங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன் சிக்கன் வறுத்து மட்டன் பிரியாணி சேமியா பாயாசம் ஜாமுன்னு செஞ்சு எல்லாம் எல்லாருக்கும் போட்டேன் நல்லா சாப்ட்டுட்டு எல்லாம் நல்லாருக்கு சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்கள் எப்போவுமே சமச்சா நல்லாருக்கும் நல்லாருக்கும் தான் எல்லாமே சொல்லுவாங்கள்